அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கற்பிது கற்பிப்பது முக்கியம் என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம் தான் நமக்கு தெரியிலைனாலும் நம்பளோடய பிள்ளைகளுக்கு போன ஜென்ரேஷனோடய எல்லா வ வரலாற்றையும் சொன்னால்தான் அவர்களுக்கு தெரியும் இப்படிலாம் இருந்திருக்கு இப்படிலாம் இந்த இடம் நடந்திருக்கு இவங்கள்லாம் இதை ஆட்சி செஞ்சுருக்காங்க இதெல்லாம் இதை வந்து இவங்க ஆக்கிரமிச்சுருக்காங்க இந்த இயரில் இவங்க வந்தாங்க இந்த இயரில் இவங்க போயிட்டாங்க அப்படின்னு வரலாற்றை வந்து அவங்களுக்கு இவங்க சொன்னால் தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அவங்க வந்து அவங்களோட பசங்களுக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து தலைமுறைக்கு இது கொண்டு போயே ஆகணும் உங்கள் பிள் உங்களோடய பிள்ளைகளுக்கு உங்களோடய பசங்களுக்கு ஜென்ட்ரேஷனில் வந்து இன்னன்னோட இன்சிடென்ட்டு அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை இன்னும் ரெண்டு நாலு பேர்துக்கு சொல்லுவாங்க அதை வந்து கடைப்பிடிப்பாங்க இப்போ பிள்ளைகள் வந்து சரித்திரம் படைக்கணும்னால் இப்ப எக்ஸ்சாம்பில் எடுத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அந்த ஸ்டோரியில் இருக்க அந்த கேரக்டர்ஸு இப்படிலாம் பேசுவாங்க இந்த இடத்த இப்படி நடந்துக்கணும் இப்படிலாம் இருக்கு அந்த கதையில் அப்படின்ற சரித்திரம் வந்து கதைகளை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது